எனக்கு வித்தியாசமான ஒரு ரெசிபி செய்யோனு அப்படின் சொன்னால் இந்த முருங்கைக் கீரையில் வந்து சட்னி வச்சு செஞ்சால் அது நல்லாயிருக்கும் அந்த கீரையைவே இதை வந்து ஃப குழந்தைங்களுக்கு பஜ்ஜி போண்டா இதை மாதிரி அதுங்களுக்கு போட்டு செஞ்சுக் கொடுத்தா குழந்தைங்களுக் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கு எனக்கு அது வந்து மிகவும் பிடிக்கும் அந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் இந்த ராகி மாவில் வந்து அடை மாதிரி வெச்சு அதில் வந்து கீரை வகை கீரைகள் எல்லாம் போட்டு அடை செய்கிற மாதிரி செஞ்சால் அது விரும்பி சாப்பிடுவாங்க அது நல்லாயிருக்கும் அது செஞ்சு தருவேன் அது போல் அவங்களுக்கு செய்வேன் நான்